வங்கி வங்கி ஓட வந்து எனக்கு சில மோசமான அனுபவங்கள் அப்படின்னா மெயின்னான திங்க் வந்துட்டு அவங்க இர்ரெலவண்டாக பதில் சொல்லுவாங்கள் இப்போ நம்ம கேட்கிற கேள்விக்கும் அவங்க சொல்கிற பதிலுக்குமுமே சம்மந்தம் இல்லாமல் சொல்லுவாங்கள் அந்த மாதிரி எம்ப்லாயிஸ் இருப்பாங்கள் அதுக்கு ஏற்ற மாதிரி இப்போ நம்ம ஒரு சொலுஷன்ஸ்காக இப்போ நம்ம அமௌன்ட் வந்து டிடெட் பண்ணி இருப்பாங்கள் அதுக்காக ஏதோ கேட்போம் அந்த டைம்மில் வந்து இன்சூரன்ஸ் போடுகிறிங்களா அந்த டைம்மில் வந்துட்டு உங்களுக்கு வேறு ஏதாவது ஹெல்த் பெனிஃபிட்ஸ் பற்றி நான் ஏதாவது எக்ஸ்ப்லைன் பண்ணவா க்ரெடிட் கார்டு ஏதாவது சூஸ் பண்ணுறிங்களா அதை சூஸ் பண்ணுறிங்களானு அவங்க வந்து சேல் பண்ணுறதா பார்ப்பாங்களே தவிர நம்மளோடய பிரஷர் அண்டர்ஸ்டேன்ட் பண்ணிகிட்டு ஃபர்ஸ்ட் சொலுஷன்ஸ் கொடுப்போம் அப்படின்னு கிடையாது அதே மாதிரி இன்னொன்று என்னென்னா இப்போது நீண்ட வரிசைகளில் வந்து நிற்கிறது வந்து ரொம்ப ரேர் ஒரு சில பேங்கில் பட் என்னோடய பேர்சனல் எக்ஸ்பிரியன்ஸ் வந்து இப்போது நான் ப்ரெக்னன்ட்டாக இருக்கும் போது சரி ஓகே அவங்க ப்ரெக்னன்ட்டாக இருக்காங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கும் தனி கியூவோ இல்லை ஏஜ்டு பேர்சன் அந்த மாதிரி இருக்குகிறவங்க அந்த மாதிரி கியூவோ நிற்க வைக்கலை ஒரு லாங் கியூவில் நானும் நின்று அதுக்கு அப்புறம் அந்த படிவத்தலாம் நிரப்பிவிட்டு சரி நான் என்ன பண்ணுவேன்னா கியூலையே நின்று ஃபீல் பண்ணுவேன் சோ அப்போது கூட வந்துகிட்டு ச்ச இல்லை நீங்கள் ஃபர்ஸ்ட் போயிட்டு பே பண்ணிவிட்டு போங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அங்கே கியூவும் கிடையாது அங்கே அந்த மாதிரி எம்ப்லாயிஸ்யும் இல்லை சோ அதே மாதிரி இப்போது லோன் டாக்குமென்ட்ஸ் பார்த்தீங்கன்னா வந்துகிட்டு அவ்வளோ டாக்குமென்ட்ஸ்ஸில் சைன் பண்ணனும் அதுக்கு ஏற்ற மாதிரி கேஒய் சிஸ்டம் சம்டைம்ஸ் ரிஜெக்ட் ஆகும் அதுக்கு அப்புறம் நிறைய வாட்டி லோன் நம்ம வேணாம்னு சொன்னாலும் இவ்வளோ டாக்குமென்ட்டை திரும்பி ஃபர்ஸ்ட்டில் இருந்து நம்ம ஃபில் பண்ணி தான் கொண்டு வரணும் உள்ளே சோ அது தான் என்னோடய சாலென்ஐஸாக இதில் பார்க்குறேன்